ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆட்டோக்காரர் தான் நீங்கள் யாருங்க

சரி ஓகே ஆ போய்க்கலாம் ஆ ஆ ஆ வந்துடலாம் சார் நீங்கள் வந்து என்னா பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அப் பஸ் ஸ்டாண்ட் த தள்ளி கொஞ்சம் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னால் ஒரு கடை ஒன்று ஒரு இது டீ கடை இருக்கும் ரைட் சைட்டில் அங்கே வந்து வெய்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து வந்துருக்குறேன் அமௌண்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெ ஆ ரெண்டு பேருக்கும் ஜென்ட்ஸா இல்லை லேடீஸா கூட இருக்கறவுங்க ஆ அப்படிங்களா சேரி சரி அதுதான் ரெண்டு பேர் இருந்தாலே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஆ டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் கி ஆ ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் வரும் ஃபைவ் கிலோ மீட்டர்ஸ் வரும் அப் போறதுக்கு வந்து டொண்ட்டி டூ டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போயிடலாம் ஆ அதுக்கும் நீங்கள் இப்போ வந்து நைட் டைமில் வந்திருக்கீங்க ஆ ரேட்டெல்லாம் குறைக்க சொன்னால் பிக்ஸிங்கு பிக்ஸிங் ரேட்டு தான் உங்களுக்காக ஒரு அம்பதுரூவா வேணா கொஞ்சம் கொறச்சுக்கிறேன் அதுக்கும் கம்மி க கம் கம்மி கம்மி பண்ண முடியாது இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஆ ட்ராஃபி நைட்லெலாம் ட்ராஃபிக்லாம் இருக்காது அதெல்லாம் போய் அதெல்லாம் போயிடலாம் சேஃப்டியாக ஆ ஆ இல்லைங்க இல்லைங்க அது அதுக்கெலாம் அதுக்கெலாம் நீங்கள் எதுவும் ப பயப்படத் தேவையில்ல அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ம் அதெலாம் அதுக்கெலாம் நீங்கள் பயப்படவே தேவயில்லை ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி இருக்காங்க போகிற வழியில் போலீஸ் இருக்காங்க அப்படியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் வந்து பேட்ரோலில் அப்பப்போ போய்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன ஒன்று பிரச்சனைன்னா அமௌண்ட் மட்டும் கரெக்டாக நாங்கள் சொல்கிற ரேட்டை கரெக்டாக கொடுத்துர்ணும் அவ்வளோதான் ஆ ஆ ஓகே ஓகே இதே வந்துடும் இன்னொரு ஃப இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் சரி ஓகே தேங்க்யூ